மழைக்காலப்போ மழைக்காலத்துட்ட டைம்மில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வெத்தலைக்கொடி வச்சுருப்போங்க அதேமாதிரி துளசிக்கொடியும் வந்து துளசிச்செடியும் வந்து வச்சுருப்போங்க துளசி செடியும் வச்சுருப்போம் வெத்தல இதும் வச்சுருப்போங்க எதாவது இருமல் அந்தமாதிரிலாம் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த துளசியை வந்து எந்திரிச்சோனே அந்த துளசியை வந்து வாயில் போட்டு மெண்ணுங்கன்னுபோங்க அந்த கருந்துளசி இருக்கும் அப்புறம் நார்மலாக அந்த பச்சை துளசியும் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுடுதண்ணியில வந்து இந்த வெத்தலையை கிள்ளிப்போட்டுங்க ரெண்டு மிளகு இடிச்சு போட்டு கொஞ்ச சீரகம் மல்லி எல்லாம் போட்டு கொதி கொதிக்கவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது வச்சு தண்ணியை வடிகட்டி குடிப்போங்க ஸோ வெத்தலைக்கொடி கண்டிப்பாக வந்து அந்த எந்த இந்த வெயில் காலத்தில் வந்து பட்டுப்போயிருச்சுன்னா கூட மழைக்காலத்துல மழை காலம் வருதுன்னாலே அந்த கொ வெத்தலைக்கொடி எங்கேயாவது பிடுச்சிட்டு வந்து நாங்கள் வந்து அதை வச்சுருவோங்க துளசி வந்து வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இருக்குறமாதிரி நாங்கள் வந்து துளசியை வந்து வைப்போங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதினா சொல்லவே வேண்டாம் ஒரு நான் இது வச்சு கிள்ளி வச்சோம்னாலே பொத பொத பொத பொதன்னு வந்துருங்க புதினாவும் அந்தமாதிரி ஒரு இதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் வச்சுருப்போங்க முருங்கக்காய் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பருவத்தில் தாங்க வரும் அந்த பருவத்தில் வரும்போது அந்த முருங்கக்காயை வந்து கரெக்டாக அந்த முருங்கைக் கீரை முருங்கை பூவு முருங்கக்காய் கீரை பூவு அதேமாதிரி காய் இது மூணையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுப்போங்க சுண்டைக்காயும் அதேமாதிரிதாங்க ரொம்ப இரும்புசத்து நிறைஞ்சதுங்க அதையும் அதேமாதிரி சுண்டைக்காயும் வந்து வேணா குழம்பு வக்கிவோம் சுண்டக்காயை எண்ணெய் குழம்பு வைப்போம் அதேமாதிரி வத்தல் போட்டுக்குவோங்க இதெல்லாம் வந்து அந்த சீசனுக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா சுண்டக்காயை வந்து நிறையா வச்சு தட்டிப்போட்டு மோ மோரில் போட்டு அதை சுண்டக்காய் வத்தலாக வந்து வெயில் காலத்தில் காய்ச்சு வச்சு இது காய வச்சு டப்பாவில போட்டு வச்சுக்குவோங்க இது ரெண்டும் கண்டிப்பாக முருங்கை சுண்டக்காய் இது ரெண்டும் வீட்டில் வந்து இப்போலாம் வீடு அக்கம் பக்கத்தில் வீடு நிறையா ஆனதுனால் இடமும் பக்கத்துல எல்லாம் அதிகமாக இருக்காதுங்க இருந்தாலும் அந்த இடத்துல என்னென்ன பண்ணுமோ அதை வந்து நாங்கள் பண்ணுறோங்க அதேமாதிரி மாடி வீடாக இருந்துச்சுன்னா கொடி காய் வந்து வைப்போங்க செடிங்க பார்த்திங்கன்னா அவரை பீக்கங்காய் பொடலங்காய் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க வரது ஆனால் அவரக்காய் வந்து நல்லா வருதுங்க பாவக்காயும் அதேமாதிரிதாங்க பாவக்காய் வந்து எங்கே வச்சாலும் வந்து நல்லா வந்துருதுங்க இது மூணையும் வைப்போங்க அதே பூவில் வந்து அந்த பார்த்திங்கன்னா சங்குப்பூ மல்லிப்பூ வந்து நாற்று வைப்போங்க அப்புறம் ரோஸ் பார்த்திங்கன்னா கலர் கலராக செம்பருத்தி ரோஸு இதெல்லாம் வச்சுருப்போங்க சாமிங்களுக்கு சாமிக்கெல்லாம் வைக்கறதுனா காலையில எந்திரிச்சு வைப்போங்க இது தாங்க நாங்கள் வந்து செடிகளை பராமரிக்கிற முற